நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்களை நாம் நாட்டார் பாடல் என்றும் கூறலாம் இவ்வுலகத்தில் நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஒரு பெருமையான பட்டத்தை பெற்றுவந்துள்ளது நாட்டுப்புற பாடல்கள் நம் முன்னோர்களால் மிக பெரிய ஒரு பட்டத்தை வாங்கி வந்துள்ளது நாட்டுப்புற பாடல்கள் என்பது திரைப்படத்துறையில் பலவிதமான செய்திகளை கூறுகிறது அதன் மூலம் மக்களால் பலவிதமான செய்திகளை கற்றுக்கொள்ளலாம் நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பாடல்கள் ஆகும்